இந்த நம்ம இருக்கிற இந்த நவீன உலகத்தில் வந்து நம்மளோட மதம் வந்து நம்மகிட்டே எந்த அளவுக்கு வந்து நம்ம ஈர்ப்பு இருக்குதுன் சொன்னால் ஒரு பக்கம்ன்னு பார்த்தா மதத்தை வேண்டாம்னு சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு பிரிவினர் வந்து கட கடைசி ஒருசில வருஷங்களை வந்து வந்துவிட்டாங்க மற்றபடி பார்த்தோன்னு சொன்னால் நம்மளோட இந்தியாவில் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது வந்து யார் ஒரு இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்ன்னு சொன்னால் இந்துக்கள் இருக்காங்க அதுக்கு அடுத்தது கிறித்துவர்கள் இருக்காங்க இதில் வந்து இந்துக்கள் வந்து பெரும்பாலான அதாவது அதிகமாக இருக்காங்க இ இந்துக்கள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்களாக இருக்காங்க அதற்கு பிறகு கிறித்துவர்கள் இருக்காங்க அதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்போ ஒரு இஸ்லாமியர்கள் சொன்னால் அவர்களோட பண்டிகை என்னென்ன வரும் ஒரு ரம்ஜான் வரும் ரம்ஜான் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு பக்ரீத் வரும் அதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு முஹரம் வரும் அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியாக அதை கிறிஸ்துவர்கள் அவங்களை கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசும்போது அவர்களுக்கு வந்து ஈஸ்டர் வரும் அதை தாண்டி பார்த்தா கிறிஸ்மஸ் வரும் மற்றபடி இந்துக்களுக்கு வந்து எக்கச்சக்க பண்டிகைகள் வரும் எ எந்த அளவுக்கு ஈடுபடுகிறாங்கன்னு சொன்னால் ஒரு மகள் மகனாக ஒரு ரிலீஜியன் அப்படிங்ற அடிப்படையை தாண்டி இங்கே வந்து ஒரு ஒரு ஒரு இனக்களப்பாடிருக்கு எப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து இ ஒர் இந்த இந்த பண்டிகைக்கு வந்து நாங்கள் செய்யக்கூடிய விருந்தை வந்து நாங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு இந்துவாக இருக்காங்கன்னால் அவங்க கிட்டே கொடுக்குறோம் அதே பக்கத்து வீட்டில் கிறித்துவர்கள் ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க அவங்க வந்து அவர்களோட ஈஸ்டருக்கு வந்து செய்யக்கூடிய விருந்தை வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்போ மதத்தில் எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்கன்றது வந்து அவர்களோட தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதே தவிர அதை வந்து நிறையா பேர் வந்து வெளியே காட்டிக்கிறது கிடையாது மற்றபடி இங்கே வந்து இனங்களை ம மதங்கள் தாண்டி மனுஷன் மனிதநேயம் மனுஷ மனிதம் அப்படிங்குறது வந்து இங்கே நிறைய வந்து இங்கே இந்தியாவில் அதுவும் எங்களோடய ஊரில் வந்து நிறைய வந்திருக்கு